எனக்கு இயற்கை இயற்கை வளங்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் தோட்டம் எல்லாம் போகும்போது எனக்கு தோட்டத்தலாம் பார்க்கும்போது இது மாதிரி நாமளும் இதாக வைக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் ஏ ஆ நா நம்மகிட்ட அந்த எடம் வசதி இல்லாதனால் நான் அதை மாரி வெக்கல ஆனால் என் எனக்கு இருக்கற இடத்துல வச்சி நான் பூச்செடி இதெல்லாம் வச்சிருக்கேன் அதலான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறையா பூச்செடி வக்கிணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை நர்ர நான் பார்த்த இடத்துலலாம் பூச்செடியாகவே இருக்கணுன்னு எனக்கு ரோ ரொம்ப ஆசைப்பட்ருக்கேன் அப்பறம் அந்த நா நிறையா பூச்செடி வளர்த்திருக்கேன் அதை எல்லாம் நான் தூங்கி எழுந்திருச்சு வரும்போது அதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு ம் மைண்டு ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அந்த பூ பூத்திருந்தா கூட நான் அது பறிக்க கூட எனக்கு மனசு வராது அது அப்படியே இருக்கணும் அது இப் எப்போவும் அழகாகவே இருக்கணும் அது பறிக்க பறிக்கக்கூடாது அப்படியே அதில் வச்சு ம செடியிலியே இருக்கணுன்ற மாதிரிலாம் நான் ரொம்ப ஆசைப்பட்ருக்கேன் அப்போ நான் சின்ன வயசில் ஏன் நான் பிறந்ததுலேந்து நான் எங் எங்கள் வீட்டில் ஒரு கொய்யாப்பழம் மரம் இருந்துச்சு அந்த கொய்யாப்பழம் மரங்கமோது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம் அதில் நான் அந்த மரம் வச்சு நான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் அந்த காயிலாம் நிறையா நிறையா கொய்யாப்பழம் இருக்கும் ஆனால் அது பறித்து சாப்பிட கூட எனக்கு தோணாது அதை மரத்தில் இவ்வளோ அழகாக இருக்குன்னால் அப்படியே இருக்குட்டும் அப்படின்ற மாதிரிலான் இது பண்ணுவேன் இ எப்பவும் அதேமாரி வாடாமல் அப்டி இருக்கணுன்ற மாதிரி நான் நிறையா நினச்சிருக்கேன் இப்போ பூச்செடி இதலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் நிறையா பூச்செடி வளர்த்தணும் எனக்கா எனக்கான சப்போர்ட் எங்கள் அப்பா குடுக்கும் பூச்செடி நிறையா வளர்த்துங்கன் சொல்லிலாம் எனக்கு பூச்செடி நிறையா வாய்ங் கொடுத்துருக்காங்க நான் ஒரு சின்ன தோட்டம் மாதிரி பூச்செடி தோட்டோலாம் வச்சிருக்கேன் கொய்யாப்பழம் மரம் இது மாதிரிலான் நான் வச்சி நெல்லிக்காய் மரம் இதுவெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு நெல்லிக்காய் மரலான் பார்க்கும்போது நெல்லிக்காய் நிறையா இருக்கும் அந்த நெல்லிக்காய் மரம் வல எனக்கு ரா ரசிக்கணுன்னு தான் தோணுமே தவிர அதை பறித்து சாப்பிட்ணும் கொய்யாப்பழம் பறித்து சாப்பிட்ணும் பூ எடுத்து வைக்கிணும் அந்த அந்த ஆசையை விட அது மரத்தில் இருந்தால் அது அழகாக இருக்கும் அந்த மரத்தில் அது இருக்கணுன்ற மாதிரிலான் நான் ரொம்ப ஆசைப்பட்ருக்கேன்